இந்தியாவில் நிறைய மொழிகள் இருக்குதுங்க பேசுறதுக்கு நம்ம டெல்லியில பார்த்தீங்கன்னா ஹிந்தி இருக்குதுங்க அப்புறம் கர்நாடகா மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா கன்னடம் பேசுகிற மக்களிருக்கறாங்க அப்புறம் கேரளாவில் பார்த்தீங்கன்னா மலையாளம் பேசுகிற ம மக்களிருக்கறாங்க அப்புறம் உருது அப்புறம் பார்த்தீங்கன்னா தெலுங்கு நிறைய மொழிகளிருக்குதுங்க இருந்தாலும் பார்த்தீங்கன்னா தமிழ் போல் இனிப்பாக இனிக்காது மொழி எந்த மொழியுமே இல்லைங்க சீக்கிரம் மக்கள் எந்த நாட்டிலேருந்து இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்தாலுமே தமிழ் வந்து ஈஸியாக அவங்களுக்கு புரிகிற மாதிரி நம்ம மக்களும் பேசுகிறாங்க அவங்களும் புரிஞ்சிக்கிறாங்க ஈஸியாக அவங்க ஹிந்தி காரராகவும் இருக்கட்டுங்க கன்னட காரராகவும் இருக்கட்டுங்க ஆந்திராவிலேருந்து வந்தாலும் சரிங்க எந்த வடநாடு மாநிலத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் பரவாயில்லைங்க பீகார்லேருந்து வந்தாலும் சரி சீக்கிரமாக தமிழ் பேச பழகிக்கிறாங்க எளிதில் வந்து புரிகிறதும் சீக்கிரமாக புரியிறதுக்கு நம்ம தமிழ் தாய்மொழி தாங்க பெட்டரா இருக்குதுங்க